உங்களுக்குப் பிடித்த பருவகாலம் எது அதை ஏன் விரும்புகிறீர்கள் எனக்கு வந்துட்டு சம்மர்னால் பிடிக்காது வின்டர்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன் ரெய்னி சீசனும் பிடிக்கும் எனக்கு பனி மழைனா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படி சில்லுன்னு இருக்கும் நம்ம ஜாலியாக எங்கே வேணால் போகலாம் நமக்கு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸும் வராது எனக்கு சில் ப்ளேஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நமக்கோட சைட் எஃபெக்ட் பாடியில் வந்துட்டு எந்த ஒரு நீர்சத்து குறைவு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது நம்ம உடம்பு வந்துட்டு நார்மலாக இருக்கும் அதுவுல்லாமல் ஃபேஸ்லாம் டேன் ஆகாது ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் குளிரு கூட தாங்கிடலாம் ஆனால் வெயில் தாங்க முடியாது இதுவே ரெய்னி சீசனாக இருந்தால் எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது மோஸ்ட்லி ஏன்னா நம்மள நம்மளே ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம் இதுவே சம்மர்னால் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நம்ம இப்போது காலேஜ் டைம்ஸ்னால் காலேஜ் வந்து ஆகணும் ஸ்கூல் டைம்ஸ்னால் ஸ்கூல் வந்து ஆகணும் இந்த மாதிரி போகிறதுனால வெயில் அப்போது நிறைய அம்மை போடுறது இந்த மாதிரி ஹை ஃபீவரு இந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகறனால் கோல்டு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா வரும் அதனால எனக்கு பிடிக்காது பட் வின்டர்னால் ஜாலியாக இருக்கும் கூலாக இருக்கும் ஹேப்பியாக இருக்கும் மழையில் நனைய கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹேப்பினஸ்ஸாக இருக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதுக்கப்பறம் யார் இப்போ ஃப்ரெண்ட்ஸுமே எல்லோருக்குமே மோஸ்ட்லி மழைனா பிடிக்கும் அந்த மாதிரி பனியுமே சரி ஹீட்டாக இருக்கிறத விட நம்ம வந்துட்டு கோல்டு தான் லைக் பண்ணுவோம் ஹீட்டெல்லாம் வந்துட்டு லைக் பண்ண மாட்டோம்ல அதனால